எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா பலவகையான கலாச்சாரங்களெல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னால் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே ஒரு ஒரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரண்ட் கைன்ட்ஸ் ஆஃப் வந்து கல்ச்சர் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னால் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து கல்வி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லா விஷயத்தையும் எது மூலிமா தெரிஞ்சுப்போம் அப்படின்னால் படிக்கிறது மூலிமாதான் தெரிஞ்சுப்போம் படிக்கிறது அப்படிங்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை அதை வந்து வாழ்க்கையில் வந்து அப்டேட்டும் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னால் சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து சில கலாச்சாரங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பண்ணும்போது என்னென்னு சொல்கிறது இப்போது ஒரு புக் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஜப்பான் வந்து பற்றி படிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னால் அங்கே இருக்கிற அந்த கலாச்சாரம் பாரம்பரியங்களெல்லாம் படிக்கும் போது அவருக்கு என்ன தோணும் அப்படின்னால் அது ரொம்ப அழகாக இருக்கே நம்ம ஏன் அது வந்து போட்டு பார்க்கக் கூடாது நம்ம ஏன் வந்து இந்த கலாச்சாரத்தோடு போய்விடக்கூடாது அப்படின்னு தோணும் ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னால் நம்மளோடய ஐடினிட்டி அப்படின்றதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்ன்னால் மற்ற நாட்டோடய ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்டேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேயே வந்து நம்ம இருந்துவிடுவோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்ன்னால் இப்படியே ஒருத்தவங்க ஒருத்தவங்களாக படிச்சுட்டு அவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தேடிப் போகும்போது மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்ன்னால் நம்மளோடய கலாச்சாரம் அப்படிங்றது வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்குதான் வந்து படிக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும்ன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது எதனால் வந்து பயன்படுது அப்படிங்றத தெரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்காக அது படித்த உடனே இதுதான் எல்லாமே சரி இதில் சொல்கிற விஷயங்கள்தான் சரின்னு நம்ம என்ன பண்ணக் கூடாதுன்னால் இந்த கலாச்சாரம் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலாச்சாரம் தான் சிறந்தது அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னால் இந்த கலாச்சாரத்துலேயே போய் விழுந்து உருண்டுவிடக்கூடாது தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னால் எல்லாத்தையுமே வந்து ஒரு சில குறிப்புகளெல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது அப்படின்னால் இப்போது வேட்டி கட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னால் ஏன் அப்படின்னால் நம்மளோடய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சம்மர் டேஸ்ஸாக இருக்கும் நம்மளது மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னால் அந்தச் சூட்டை தணிக்கிற அந்த இதுக்கான ஒரு இதுவே நமக்கு இருக்காது ஸோ அப்படிங்கும்போது நம்ம வேட்டி கட்டுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கலாச்சாரத்தை இப்போது வந்து ஜப்பானிலேருந்து வர ஒருத்தர் படிக்குறார் அப்படின்னால் அவர் என்ன பண்ணுவாருன்னால் இது நல்லா அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னால் அவருடைய கலாச்சாரத்தை விட்டு மாறும்போது அவருடைய கலாச்சார அந்த ஒரு ஐடினிட்டி அப்படின்றதை வந்து அவர் மிஸ் பண்ண ஆரமிச்சுடுவார் ஸோ இதனால் வந்து படிக்குறது வந்து நம்ம படிக்கிறதாகவே பார்க்கணும் கலாச்சாரம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அது வந்து நம்மளோடய வந்து உடல் போல் அதை நம்ம போத்திக்கணும் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னால் வேறு ஒரு உடம்பை தேடி நம்ம வந்து போகிறது வந்து நல்லாவே இருக்காது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடுதான் நமக்கு என்றைக்குமே வந்து பெஸ்ட்டு